மழை காலங்களில் வந்து கொசு அதிகமாக வருது அப்போ அந்த கொசுவை போக்கிறக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு த இதில் வந்து வடைச்சட்டில வந்து சா இந்த தணலைப் போட்டு அந்த தணலில் வந்து வேப்பந்தழையப் போட்டு புகைய வரவச்சு கொசுவெல்லாம் போக்கடிச்சுருவோம் அதேமாதிரி தோட்டத்தில் வந்து செடி மரங்களில் வந்து இப்போ தென்னை மரத்தில் வந்து வண்டு விழுந்துதுனா அதுக்கு மருந்தடித்து இது பண்ணிடுவோம் அதேமாரி செடிகள் பூச்செடி காய்ச்செடி இதில் எல்லாம் வந்து பூச்சியெல்லாம் வந்துதுனால் அதுக்கு வந்து மருந்தடித்து இது பண்ணிவிடுவேன் இல்லையினால் அந்த மருந்தடித்து இதாகலனால் இந்த சுண்ணாம்பு சுண்ணாம்பைக் கரைச்சி தெளித்து விடுவோம்